ஹலோ நீங்க நீங்கள் தானே மேம் இப்போ கேப் புக் பண்ணிங்க இது திருவான்மியூர் லொகேஷனா மேம் டூ ஹவர்ஸ் ஆகும் மேம் ஏசி இருக்குது மேம் ஏசிக்கு வந்து தனியாக சார்ஜ் ஆகும் மேம் அமவுண்ட்டு பெர் ஹவருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மேம் கண்டிப்பாக மேம் நான் வந்து ட்ரைவர் கேப் ட்ரைவர் தான் மேம் நான் மேல் இடத்துல பேசி உங்களுக்கு சொல்கிறேன் மேம் சரி மேம் கஸ்டமர் விருப்பத்தை வந்து நான் முதலாளிட்ட சொல்கிறேன் மேம் எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் மேம் என் நேம் பிரகாஷ் மேம் ரெண்ட்ரை டென் இயர்ஸாக மேம் ஓகே மேம் சென்ட் பண்ணிக்கங்க மேம் ஆ ஜிபே எல்லாம் அலவுடு மேம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் அலவுட் மேம் ஸ்கேனிங் தான் மேம் ஆ எல்லாம் கியூஆர் கோடு எல்லாம் அலவுடு தான் மேம் ஓகே மேம் நீங்கள் பே பண்ணுங்கள் மேம் நாங்கள் வந்து ஓகே மேம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஏசிக்கு பண்ணுங்கள் மேம் அதுக்கு அடுத்து நாங்கள் பேசி உங்களுக்கு அது எடுக்க சொல்கிறேன் மேம் நெக்ஸ்ட் வர்றப்போ ஆ ஓகே தேங்க்யூ மேம்